நான் வந்து ஒரு பெரிய குழுவுக்கு சமைச்சிருக்கோம் எப்படினு சொன்னால் ஒரு வருஷ வருஷம் நவம்பர்ல வந்து ஃபாதர்ஸ் வந்து பூனாலே இருந்து வருவாங்க அவங்க பூனாலே இருந்து எப்படி வராங்கனா அங்கே உள்ள மக்கள்கிட்ட டெய்லியும் அவங்களோட வருமானத்தில் இருந்து ஒரு பங்கு அவங்க சேமித்து வைக்கிறாங்க அந்த பைசாவை அந்த காசை வந்து சேமித்து வச்சு ஃபாதர்ஸ் என்ன செய்கிறாங்கனா ஒரு ரெண்டு பஸ் அளவுக்கு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேரை அழைச்சிக்கிட்டு அவங்க அங்கே ட்ரெயின் புக் பண்ணி பூனாவிலே இருந்து சென்னை வந்து சென்னையில இருந்து பஸ் பிடிச்சி வேளாங்கண்ணி வராங்க வேளாங்கண்ணியில நாங்கள் வந்து சலேசியார் நகர்ல இருக்கோம் நாங்கள் வந்து சமைச்சி கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோனா இது போல் அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஆர்டர் எப்படி பண்ணுவீங்க அப்படினு இப்போ இந்த ஃபாதர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒரு ஃபைவ் இயராக நாங்கள் சமைத்து கொடுக்குறோம் ஒரு நூற்றி ஐம்பதுலே இருந்து இரநூறு பேருக்கு எப்படி கேட்பாங்கனா மீன் குழம்பு சாப்பாடு மீன் வறுவல் ஒரு பொரியல் ஒரு ரசம் அப்படி சாப்பாடு கணக்கா கொடுக்குறமாதிரி இருந்தால் நாங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி இப்படி கொடுப்போம் ஒரு வறுத்த மீன் ஒரு மீன் குழம்பு குழம்பில் ஒரு மீன் ஒரு பொரியல் ரசம் இதுமாதிரி செட்டாக கொடுப்போம் இவங்க எப்படி கேட்டுடுறாங்கனா ஒரு நூற்றி ஐம்பது சாப்பாடு ஒன் ஃபிஃப்டி போடாதிங்க நாங்கள் வந்து கஷ்டப்படுகிறவங்கள தான் கூட்டிட்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி கேட்பாங்க அப்போ மதியத்தில் மீன் சாப்பாடு இரநூறு பேருக்கு இ இது டிஃபன் கொடுப்போம் காலையில அது எப்படினா ஒரு அஞ்சு இட்லியும் ஒரு வடையும் அது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அப்படி கேட்பாங்க அதுமாதிரி கொடுப்போம் இப்போ அதேபோல் நான் வன் நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு டூ டைம்ஸ் சமைக்கிறோம் ஒன் டைம் வந்து ஒரு எழுவத்தஞ்சில் இருந்து நூறு பேருக்கு சமைக்கிறோம் அதுவும் இதே போல் ஃபாதர்ஸ் அழைச்சிட்டு வர்றவங்க தான் அதேபோல் நவம்பர்ல ஒரு நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் சமைக்கிறோம் அது எப்படி சமைக்கிறோம்னா எங்கள் வீட்டில நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம் பிள்ளைங்களை வச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் திங்ஸ் பாத்ரம் எல்லாமே எங்கள்கிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட கொஞ்சம் பைசா மட்டும் முன்னாடி போட சொல்லிட்டு அவங்க அந்த பைசா போட்டோடனே பொருள் எல்லாம் வாங்கி வச்சிட்டு அப்போ அன்றைக்கு அவங்க இன்றைக்கு நாளைக்கு வரப்போறாங்க அப்படினா இன்றைக்கு மட்டும் எங்களுக்கு வேளாங்கண்ணிக்கு ரொம்ப பக்கத்தில் செருதூர்னு சொல்லிட்டு அந்த ஊரும் அக்கரைப்பேட்டைனு சொல்வாங்க அவங்க ஃபுல்லாவுமே மீனவர்கள் வாழ்கிற அந்த ஒரு கிராமம் அங்கே போனால் மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ரொம்ப வந்து வேளாங்கண்ணியில கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் அதே மீன் வந்து இந்த ரெண்டு செருதூர் அப்படி இந்த அக்காரபேட்டைன்ற ஊருக்குலாம் போனோம்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுமாதிரி இடங்கள்ல போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வெட்டி எடுத்துட்டு வந்துட்டு அதுமாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் அதை போல இப்போ சில வீடுகள்ல வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க எப்படினா சின்னதாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு ஞானஸ்தானோம் பேப்டிஸம் அது அந்த இது ஃபங்க்ஷன் அப்படிலாம் அப்போலாம் ஒரு நூறுலேருந்து இரநூறு பேருக்கு நான் கண்டிப்பாக டிஃபன் பொங்கல் இட்லி அதுபோல் சில ப இடியப்பம் இது போல் கேட்பாங்க ஆப்பம் கேட்பாங்க அது என்ன கேட்குறாங்களோ அந்த வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறோம் அது போல் மதிய சாப்பாடும் இதுபோல ஒரு நூறுலேருந்து இரநூறு பேருக்கு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தால் பிரியாணிலேருந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒரு டைம் வந்து இங்கே பங்குஃபாதராக இருந்துட்டு போனாங்க அவங்க நீடாமங்கலத்தில் ஃபாதராக இருக்காங்க அவங்க வந்து ஒரு ட்வென்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வந்து காளான் பிரியாணி கேட்டாங்க அது செஞ்சு கொடுத்தோம் அதுமாதிரி என்ன விரும்புகிறாங்களோ அது எல்லாமே அது போல் இறால் வறுவல் இறால் நண்டு அதை இறானு சொல்லுவாங்க இறால்னு சொன்னால் எறால் அது பிரான் அந்த அது ரொம்ப ஃபேமஸ்ஸாக சமைச்சி கொடுப்போம் அப்புறம் எங்கள் கிட்ட சாப்பிட்றவங்க வந்து இந்த மீன் வறுவல் நண்டு பிரான் ரசம் அது ரொம்ப பிடிக்கும் அப்படினு சொல்லுவாங்க அது போல் வேளாங்கண்ணியில ரொம்ப ஃபேமஸ்ஸே மீன் குழம்பு உங்கள் மீன் குழம்பு நல்லா இருக்குது அப்படினு சொல்லுவாங்க அது போல் நாங்கள் இப்படி சமைச்சி கொடுப்போம் பாத்ரன்னா எல்லாமே நாங்களே வச்சிருக்கோம் வீட்டிலையே அது போல் ஆளுங்களும் வெளியில இருந்து எல்லாம் இல்லை எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி எங்கள் பாப்பா இதுமாதிரி வீட்டில உள்ள நாங்களே பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் சாப்பிடுட்டு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்கள்கிட்டே சாப்பிடுவோம் நிறைய பேர் நம்பர் வாங்கி போவாங்க பேங்களுர்ல இருந்து அப்படி தான் ஒரு அண்ணா வருவாங்க ஃபைவ் டேஸ் தங்குவாங்க எம்ஜிஎம்ல அவங்களுக்கு அப்படி தான் சமைச்சி அவங்க ஃபேமிலியோட வருவாங்க வந்துட்டு இருக்கும் போதே இந்த வஞ்சர மீன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதுவும் இந்த இது காளான் மீன் அது சொல்லுவாங்க அது கிடச்சா அது கேட்பாங்க அதெலாம் ரொம்ப டேஸ்ட்டி ஃபுட்டாக இருக்கும் அது வாங்கி செஞ்சிடுங்க இந்த பைசா பற்றிலாம் அவங்க கவலையே படமாட்டாங்க அந்த மீன் என்ன ரேட் அது சொன்னோம்னால் அதில் அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க அதுபோலல்லாம் நிறைய அனுபவம் இந்த பெரிய குழுங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்டு இப்போ கூட சேலம்ல இருந்து ஒரு சிஸ்டர்ஸ் வந்தாங்க ஒரு ஹண்ட்ரட் காலேஜ் ஸ்டுடென்ட்டோட அவங்களுக்கு இப்படி தான் வெஜ் பிரியாணி ஒரு முட்டையோட பிரியாணி அது வந்து கண்டெய்னர்ல போட்டு மதியம் கொடுத்துட்டோம் மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு மூணு மூணு இட்லி ஒரு ரெண்டு வடை அதை அப்படியே ஒரு செட்டப்பாக அப்படியே ஒரு பாக்ஸ்லே கண்டெய்னர்ல போட்டு கொடுத்தோம் அது ஒரு போன மந்த்ல அது போல் ஒவ்வொரு மாசமுமே எங்களுக்கு இந்த வேலை கிடச்சிட்டே இருக்கும் இந்த சமைச்சு கொடுக்குறதுன்றது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் நாங்களும் ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து செய்வோம் என்னனா காசு கொடுத்துட்டு கஷ்டப்பட கூடாதுல சந்தோசமாக அவங்களும் மனநிறைவாக வயிறார சாப்பிடுட்டு நம்மளை வாழ்த்தணும் அப்படினு ரொம்ப பார்த்து பார்த்து செய்வோம் அந்த சமைச்சிருக்குற அனுபவம்லாம் எனக்கு ரொம்ப அதிகம்